தமிழக அரசியல் களத்தை விரிவு விரிவித்தோன்னா நமக்கு அதிகமாக திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் அதிகம் ரி பெரியார் அண்ணாதுரை கலைஞர் ஜெயலலிதா எம் ஜி ஆர் இவங்கெல்லாம் தான் நம்மளுடய தமிழக அரசியலில் வந்து அதிகமாக இன்ஃப்ளுயென்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாரி இவங்கள பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகளுக்கு தான் ப்ரைம் மினிஸ்டர் எலக்ஷன்ஸில் பார்த்தாலும் சரி ஸ்டேட் எலக்ஷன்ஸில் பார்த்தாலும் சரி இவங்களுக்கு தான் ஓட் ஷேர் அதிகமாக இருக்கு அதே மாரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஏரியா வந்து ஸ்ட்ராங்கில இருக்கு இப்போது பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நம்ம அதிகமாக பாத்தோம்னா திமுக வந்து அவங்களுக்கு அதிகமாக டிஸ்ட்ரிப்யூஷன் இருக்கும் தமிழ்நாடு சென்ட்ரு தமிழ்நாடில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிமுகவோட ஓட் ஷேர் அதிகமாக இருக்கும் அதே மாரி நம்ம சௌத் சைட் போனீங்கன்னா திரும்ப திமுக அதிமுக எல்லாம் மிக்ஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ தமிழோட லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ரொம்ப ரிசோர்சஸும் அதிகமாக தேவைப்படும் அதே மாரி பீப்பிளும் இங்கே நிறைய படிச்சவங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்கு பார்த்து அப்பீல் பண்ணுற மாதிரியும் இருக்கும் நம்ம தமிழக அரசியல் களத்தை விவரிப்பதற்கு வைப்ரன்ட் என்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம்